வெள்ளியங்கிரி மலை மேல் போகும்போது வழியெல்லாம் எல்லா கல் வா பாறை அதலால் ஏறி மேலே போய்விட்டு சாமி கும்பிடும்போது அதே ஒரு பெரிய சாகசம் வழியில் மயில் இருந்துச்சு மானுங்களெலாம் இருந்துச்சு சாமி தரிசனம் பார்த்துட்டு வரத்துக்குள்ளெ ஹப்பப்பா போதுன்னாயிடுச்சு